விவசாயில தொழில்நுட்ப மாற்றங்கள்னா அப்பெல்லாம் மாட்டில் உழுதுகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது இயந்திரங்கலாம் கண்டுபிடிச்சி இயந்திரத்தாலே எல்லாம் உழுதுகிறாங்க அப்பெல்லாம் வெதைக்கும்போது மனிசர்கள் மனிதர்கள்தான் வெதைப்பாங்க மாடை உழுதுகிட்டு ஒரு கையில் விதச்சிட்டு திருப்பவும் ரெண்டு மூணு சால் விடுவாங்க இப்பெல்லாம் வண்டியிலே வெதச்சிக்கிறாங்க வண்டியிலே எல்லாம் இயந்திரங்களாலே எல்லாம் ஓட்டிக்கிறாங்க அப்போ இருந்ததோட இப்பெல்லாம் ரொம்ப மாறிடுச்சு இப்பெல்லாம் எதாவது ஒரு செடி பிடுங்குனுனாகுட எல்லாம் மிஷின்ல இயந்திரங்கள்லாம் வந்துருச்சு மனிதர்கள்லாம் நின்றுகிட்டே வேலை செய்யலான் முன்ன இருந்ததோட இந்த இந்த தொழில்நுட்பம் ரொம்ப வளர்ந்துருச்சி முன்ன இருந்தவங்கள்லாம் அவங்களே உழச்சி சாப்பிடாங்க இப்பெல்லாம் இயந்திரங்களாலே வந்திருச்சி அவங்க வீட்டிலே இருந்தால் வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போகும் மிஷின் மிஷின் ஓட்டுறவங்க மட்டும் அதை சரி பண்ணிட்டால் முடிஞ்சு